ஹலோ அக்கா உமாக்கா ஆ என்னக்கா பண்ணுறீங்க ஆ நல்லா இருக்கேன்க்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க ம் பசங்க என்ன பண்ணுறாங்க ம் அக்கா என் பையன் ரொம்ப ரொம்ப ஃபோன் பார்க்குறான்ங்கக்கா ம்

ஆமாம்க்கா இன்னனைக்கி என்ன ஃபோன் பார்க்குறான் கண் வலிக்குதுங்கிறான் ஆ அப்புறம்க்கா ஐயைய்யோ இந்த இந்த வயசுலேயே க கண்ணாடி போட்டால் என்னக்கா பண்ணுறது ஆ

ஆமாம் ஆமாம்க்கா ம் வெளியே போன்னாலும் போகமாட்டிக்கிறானுங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க ஃபோன் ரொம்ப பார்க்க ம் ஆமாம் ம் ம் ம் ஆமாம்க்கா ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடுவேன் சொல்கிறான்க்கா ம் என்னக்கா பண்ணுவோம் நம்ம எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போவோமா அவனுங்களை ஈவினிங் டைம் நீங்கள் வீட்டில் வீட்டிலல்லாம் வேலையை முடிச்சுட்டு வாங்க நானும் முடிச்சுட்டு வர்றேன் ஈவினிங் சும்மா ஒன் அவர் நம்ம அப்படியே அவனுங்களை கூட்டிட்டு போவோம் இந்த பக்கத்தில் ஏதாவது பார்க் இருந்தால் போவோம் ஆ போகலாம் இல்லைனா பஸாருக்கு போவோம் ம் ஆ ஓகேக்கா ஆ சரிங்கக்கா ஆ நீங்கள் சொல்லுங்கக்கா டைமிங் எப்போ போகலான்ட்டு எனக்கு எப்போ வேணுனா ஓகே தான் ம்

ஆ ஓகேக்கா ஓகேக்கா கூட்டிட்டு போகலாம் ம் சரிக்கா ஓகேக்கா நான் ரெடி ஆகி வந்துடுறேன் ம் சரிக்கா ஆ ஓகேக்கா சரிக்கா பாய் ம்